நான் ஒரு மேட்ரஸ் வாங்குன் நல்லா இல்லை அதில் படுத்தால் நல்லா மென்மையாக தூக்கம் வருன்னாங்க பார்த்தா படுத்தால் உடம்பு வலி தான் வருது அந்த மேட்ரஸ்ஸு வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிணா காஞ்சிடும் அவ்வளோ சாஃப்ட் அப்படின்னாங்க ஒன்னும் இல்லை அவ்வளோ ஓரே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு படுத்தால் வந்து பா உடம்பு வலி தான் அவ்வளோ வந்துச்சி அது மட்டும் இல்லாமல் ஈஸி வெயிட் அப்டினு சொன்னாங்க அதாவது வந்து ரொம்ப ல எளிதாக தூக்க முடியும் அப்படின்னாங்க அவ்வளோ வந்து கனமாக இருந்துச்சு படுத்தால் தூக்கம் வரல உடம்பு வலி இது தான் ஏற்பட்டுது